இப்போ நடைமுறை வாழ்க்கையில் வந்து தொழில்நுட்பத்தினால் பெரிய மாற்றம்னால் ஃபஸ்ட் சொல்கிறது வந்து மொபைல் தான் ஆரம்பத்திலலாம் வந்து நம்ம லேண்ட்லைன் ஃபோன் மட்டும் தான் வச்சிருப்போம் எதாவது பேசறதாக இருந்தால் மட்டும் பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு ஊர்லனா அது ஏதோ ஒரு வீட்டில ரெண்டு வீட்டில தான் மொப ஃபோன் இருக்கும் எல்லாமே அதில் பேசிக்குவாங்க இப்போ எல்லாருமே வந்து இப்போ செல் ஃபோன் வந்ததுலேருந்து ஃபஸ்ட் வந்து கீபோர்ட் செல் வச்சிருந்தாங்க அதில் எந்த தொழில்நுட்பம் இல்லாமல் இருந்தது இப்போது இப்பெல்லாம் வந்து ஆண்ட்ராய்ட் ஃபோன் வந்ததனால எல்லா தொழில்நுட்பமும் அதிலையே வீட்டில உட்காந்துருந்து உட்காந்திருந்து உட்காந்துருக்கற இடத்துல இருந்தே எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க ஒரு ஆளுக்கு வந்து ஃபாரின்ல வந்து ஒரு குழந்தைங்கள்லாம் வந்து படிக்க போகிறாங்க வேலைக்கு போகிறாங்கன்னா இங்கிருந்தே வந்து அவங்களுக்கு ஒரு முதல ஃபோன்ல தான் பேசிகிட்ருப்பாங்க இப்பெல்லாம் வந்து மூஞ்சியை பார்த்து நேர்லையே வீடியோ கால் பேசிக்கலாம் இதுலாம் தொழில்நுட்பம் மாற்றம் தான் அப்பறம் வந்து முதலலாம் கரெண்ட் பில் கட்டுறது டிவிக்கு ரீச்சார்ஜ் பண்ணுறது இதுக்குலாம் வந்து கடையில் போய் போய் பண்ணிட்டு இருக்கணும் இப்பெல்லாம் உட்காந்துருந்த இடத்துல இருந்தே ஸ் கரெண்ட் பில் கட்டுறதுலேருந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு எமர்ஜென்சி ஒரு ஆள் அவுட்டர்ல இருக்கிறாருன்னா அந்த இடத்துல வந்து ஏடிஎம் இல்லைனா பணம் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அகௌண்ட்ல உடனே டிரான்ஸ் முத பேங்க் போய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கணும் இப்பெல்லாம் வந்து நம்ம உட்காந்த இடத்துல இருந்தே அதை அந்த வேலையெல்லாம் வந்து நம்ம கையில் உள்ளங்கையிலியே இருக்கிற மாதிரி தொழில்நுட்பம் மாற்றம் என்னென்னா மிகப்பெரிய மாற்றம் என்னென்னா செல் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் தான்